ஹலோ இது அக்ரீ ஷாப்புங்களா நாங்கள் வந்து காயத்ரி நாங்கள் வந்து பேசு சீட்ஸ் வாங்கறக்காக கால் பண்ணியிருக்கோம் ஆமாம் நாங்கள் வந்து ஈரோடு டிஸ்ட்டிரிக்லருந்து பேசுகிறோம் எனக்கு வந்துட்டு மிளகா விதையும் தட்டக்காய் விதையும் வந்துட்டு வேணும் எனக்கு எவ்வளோ வாங்கணும் அப்படிங்கறது தெரியாது நான் வந்து ஒரு ரெண்டேக்கராக்கு போட்லான்ட்டுருக்கேன் எவ்வளோ போடணும் என்ன அப்படிங்கறது நீங்கள் டீட்டைல்ஸ் சொல்லிட்றீங்களா ஓகே ஓகே மிளகா விதைக்கு எட்டு பாக்கெட் அதே மாதிரி தட்டக்காய் விதைக்கு எட்டு பாக்கெட்டும் இது வாங்குனோம்ன்னா இப்போ ரெண்டு ஏக்கராவுக்கும் போட்டுரலாமா ஒரு ஏக்கராகதான் போட முடியும்ங்களா ஓகே ஓகே நீங்கள் வந்துட்டு அமெளண்ட்லாம் எப்படி ஆன்லைன் பேமண்ட் பண்ணுவாங்களா இல்லை நேர்லையே வந்து பார்க்கணுமா இல்லை ஷாப் வந்துட்டு நாங்கள் விசிட் பண்ணலாமா ஆமாம் ஓகே நான் ஷாப்போட லொக்கேஷனும் வந்து ஈரோடு டிஸ்டிரிக்டில் தான் இருக்குங்களா ஓகே ஓகே ஓகே நா எப்போ எந்த டைமிங்க்கு வரணும் எந்த டைமிங்க்கு வந்தா நீங்கள் அவைலபுளாக இருப்பீங்க நானும் வந்து விசிட் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் டைம்மிங் ஓகே ஓகே மேம் இப்போ நாங்கள் காலையில் வரோம் அப்படினா நீங்கள் வர்றதுக்கான லொக்கேஷனில் டவுட் இருக்கும்போது கால் பண்ணால் அட்டன் பண்ணுவீங்களா ஓகே மேம் ஓகே நாளைக்கு நான் வரும்போது நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் எனக்கு வந்துட்டு மிளகா விதைலையும் தட்டக்காய் விதைலையும் மட்டும் நீங்கள் எனக்கு எயிட் எயிட் பாக்கெட்ஸ் வந்துட்டு நீங்கள் எடுத்து வச்சுருங்க மேம் நான் நாளைக்கு வந்துட்டு நான் பே பண்ணி ரிசீவ் பண்ணிக்கிறேன் மேம் ஓகே மேம் ஓகே மேம் நான் கண்டிப்பாக கால் பண்ணி உங்களுக்கு நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் நான் வந்து வாங்கிக்குவேன் இருந்தாலும் ஈவினிங் வந்துட்டு உங்களுக்கு நான் கன்ஃபாம் பண்ணி ஒன்ஸ் சொல்லிவிறேன் மேம் ஓகே மேம் தேங்க் யூ